பருவநிலைனால் வந்துட்டு காலநிலை பற்றினது தான் காலநிலைனால் இப்போ இந்தியாவில் வந்துட்டு மொத்தம் நாலு வகையான காலநிலை வந்து நாலு நிலையாக இருக்குது அது வந்து குளிர் காலம் பனி காலம் கோடை காலம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுருக்காங்க இப்போ குளிர் காலத்தில் குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும் கோடை காலத்தில் வெயில் அதிகமாக இருக்கும் பனி காலத்தில் பனி இருக்கும் பனி காலோனால் அந்த ஜனவரி டிசம்பர் ஜனவரி மாதத்துலலாம் பனி ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனாலும் மழை காலத்தில் ஐப்பசி கார்த்திகை அந்த டைமில் மழை பெய்ய வேண்டியது அடுத்து ஜனவரி ஃபிப் ஸாரி ஜனவரியில் வந்து மழை பெஞ்சு நிறைய புயல் மாரிலாம் வருது இப்போது ரீசெண்டாக சென்னையில் கூட மிக்ஜாம் புயல்னு சொல்லிட்டு ஒரு புயல் வந்து பாதி ஊரே அழிஞ்சு தண்ணி பூந்து நிறைய மக்கள் வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாங்க குழந்தைங்களுக்கு பால் இல்லாமல் கரண்ட் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுலேருந்து அந்த மிக்ஜாம் புயலேருந்து வெளியே வரத்துக்குள்ளையே வந்துட்டு திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி அந்த சைடு மறுபடியும் இந்த மாதிரி புயல் வந்து மழை வந்து அங்கையும் ரொம்ப மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்போ வந்து காலநிலை மாற்றத்தால் தான் இந்த புயலெலாம் அடிக்கடி வருது புயல் வருது மழை வந்துட்டு இந்த மாதத்துல மழை வரும் இந்த மாசத்தில் மழை வராது அப்படின்னு நம்ப நம்பிட்டிருந்தோன்னா ஆனால் அதுக்கான நம்ப எந்தவொரு இதுவுமே பண்ணாததுக்கு முன்னாடியே மழை வந்து எல்லாத்தையும் அழிச்சிடுது மக்களெலாம் ரொம்ப கஸ்டப்படுறாங்க வேலை இல்லாமல் தண்ணி சாப்பாடு எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஸ்டப்பட்டு அதுலேருந்து வெளியே வரத்துக்குள்ளையே அடுத்து அடுத்து புயல் வந்துட்டு முன்னேற விடாமல் தடுத்துடுது இப்போது ரீசண்டாக இதுக்கு முன்னாடி கூட ஒரு டைம் புயல் வந்து அதுலேருந்து ரொம்ப நாளைக்கப்புறோம் வெளியே வந்து இப்போ கொஞ்சம்னா கொஞ்சம் நல்லாயிருந்தாங்க மறுக்க இ மிக்ஜாம் புயல் வந்துட்டு அவங்களோட அவங்களோட ஒர்க்கு எதுவுமே உணவு சாப்பாடு எதுவுமே கிடைக்காம கிடைக்கிற கிடைக்காத அளவுக்கு ரொம்ப வாழ்க்கை அந்த இந்த சென்னை அந்த மக்களோடய வாழ்க்கையே பிரட்டி போட்டிருச்சி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது ரொம்ப பாதிச்சுருக்கு மிக்ஜாம் புயல்